நான் வந்து ஆன்லைனில் ஒரு சர்ட் ஆட்ரு பண்ணேன் அந்த ஆட்ரு பண்ணுற அப்போ வந்து என் ஃபரெண்ட்ஸுலாம் சொன்னாங்க ஆன்லைனில் ஆட்ரு பண்ணால் நல்லா இருக்காது அப்படினு சொன்னாங்க ஆனால் ட்ரெஸ் வந்து அதுக்கு அப்புறம் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது இப்போ வெளில கடைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எனக்கு அமௌண்ட் ஆனது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஃபிப்டி பர்சென்ட் எனக்கு சேவ் ஆகுது ட்ரெஸ்ஸோடய குவாலிட்டி எல்லாம் ப்ரீமியம் சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸோடய சைஸ் நான் என்ன கொடுத்தனோ அந்த சைஸ் கரெக்ட்டாக இருக்குது அதோடய ஸ்டெச்சிங் அதாவது துணி அந்த தைச்சது எல்லாம் சூப்பராக தைச்சு சூப்பராக அனுப்பியிருக்காங்க நான் கேட்ட கலர் நல்லா லுக்காக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரெஸ்ஸு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆன்லைனில் ஆட்ரு பண்ணால் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு ஆனால் நான் பண்ணும் போதே என் ஃபரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேணாம் அப்படினு சொன்னாங்க ஆனால் அந்த ட்ரெஸ் ஆட்ரு பண்ணதுக்கு அப்புறம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப புடிச்சுட்டுருக்கு